ம் நான் இன்னும் டிரை பண்ணாத ஸ் ரெசிபினு பார்த்தா மீன் குழம்பு மீன் குழம்பு தான் இன்னும் நான் வந்து வச்சதில்ல ஆனால் எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் மீன் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் மற்ற அசைவ உணவுகளை விட மீன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸுடான குக்ஸ் எல்லாம் மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஆனால் எனக்கு பார்த்தா அது ரொம்ப கடினமான ஒரு ரெசிபியாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னா மீன் குழம்பு வைக்கிறக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதை வந்து ஒன்று தப்பாக போச்சுனாலும் டோட்டலாக குழம்பே வேஸ்டாக போயிடும் ஃபுல் கொலாப்ஸ் தான் ஆகும் ஏன்னா கொஞ்சம் மீன் வந்து கம் லெஸ் குவான்டிட்டியில் வெந்தால் போதும் அப்படின் சொல்லியிருக்காங்க நிறையா நேரம் வேக விட்டோம்னா மீன் கரைஞ்சி போயிடுமா அதுக்காக அது குறிப்பிட்ட டைம்குள்ள வந்து மீனை போடணும் மீன் வெந்துருச்சான்னு பாத்துட்டு ஆஃப் பண்ணிடணும் அது தான் வந்து ப்ரொசீஜரு அதனால நான் இன்னும் டிரை பண்ணினதில்ல எனக்கு பிடித்த உணவு மீன் மீன் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது நிறையா வகையான மீன்கள்ருக்கு மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் மீன் எடுத்துக்குவாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நான் இனி டிர டிரை பண்ணிப் பார்க்கப் போகிறேன்